ஹல் ஹலோ டூரிஸ்ட் ஏஜென்டுங்களா மேம் நாங்கள் சென்னைலிருந்து வரோம் நாங்கள் முதுமலையை சுற்றி பார்க்கணும் எத்தனை நாள் பாக் எத்தனை நாளிருந்தா பார்க்க முடியும்ங்க மேம் ம் சரிங்க ஆ ஆ ம் சரிங்க ம் ம் சரிங்க ஒரு நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வருவோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே செஞ்சு தருவிங்களா ஓகே மேம்

ம் சரிங்க ம் ரூம் எல்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துடுவிங்க தானே

ம் சரிங்க ஆ சரிங்க நாங்கள் வீக்கில் வருவோம் உங்கள் நம்பர் இதுதானா உங்கள் நம்பர்

ம் ஓகே ஆ சரிங்க மேம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ஆ சரிங்க மேம் பண்ணிக்கிறேன்